என் பேரு வந்து அயிஷா நான் வந்து கிருஷ்ணகிரி வஹாப் நகரில் இருக்கேன் நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்குனேன் என்ன பொருளுன்னால் டைனிங் டேபுள் வாங்கினோம் எங்கள் கிட்ட கிடையாது புது வீட்டுக்கு நாங்கள் டைனிங் டேபுளு வாங்கினோம் அப்போது வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி பசங்கலாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கினோம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தோம் எங்களுக்கு எதுவும் அது சரியாக படலை சரின்னு சொல்லிவிட்டு காமதேனுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடை இருக்குது இங்கே அங்கே போய் பார்த்தோம் அதில் வந்து ஒரு நாலு அஞ்சு பார்த்தோம் ஒன்று பிடிச்சிருந்துச்சி சரின்ட்டு எடுத்துட்டு வந்தோம் வீட்டுக்கு நாலு சேர் ஓடது போட்டு கொஞ்சம் நாள் தான் ஒரு ஒன் வீக் அப்புறம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்த பொருளில் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாமல் இப்போவே புதுசாகவே கொஞ்சம் உடஞ்சிடுச்சி அது ஒரு சேரில் வந்து கால் கொஞ்சம் ஆடுது அதில் அது தான் எங்களுக்கு மன திருப்தி இல்லை அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் குறைவு